நான் வந்து இப்போ வந்து சேலம் ஜங்க்ஷன் பகுதியில் இருக்கிறேங்க இதை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்கள் இருக்குது சாய்பாபா கோயில் இருக்குது நெடுஞ்சாலை விநாயாகர்ல விநா வரசக்தி விநாயகர் கோயில் இருக்குது ஜங்க்ஷன்லயே வந்து முஸ்லீம்களுடைய தர்கா இருக்குது ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது நிறைய கோயில் இருக்குதுங்க இந்தமாதிரி இருக்குது இந்த கோயிலை சார்ந்து செய்யக்கூடிய தொழில்கள்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கோயிலுக்கு தேவையான விபூதி சந்தனம் ஊதுபத்தி வெற்றிலை பாக்கு இதெல்லாம் விற்கிற கடைகள் நிறையா எங்கள் ஏரியாவில ஒரு கடைகள் நிறையா இருக்குதுங்க முஸ்லீம் மக்கள் வாழ்றவங்க அவங்களுடைய தர் தர்காவும் பக்கத்திலயே இருக்குது தமிழ்நாடே வந்து கோயில்களுக்காக மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு மாநிலம் ஆகுங்க அதனால் வந்து மிக அத்த சுற்று சுற்றுலா வரவங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறாங்க இந்த சுற்றுலா வரவங்களால வரக்கூடிய வருமானங்கிறது வந்து மிகவும் ஜாஸ்தியாகவே இருக்குதுங்க இங்கே இருக்குது தம் சேலத்தை பொறுத்தளவு இருக்குதுங்க உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா சுவனேஸ்வரர் கோயில் இருக்குதுங்க ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் அந்த கோவிலை பார்க்குறதுக்காக வேண்டி சுற்றுலா வரவங்கள்லாம் அதை பார்த்துட்டு போவாங்க தாரமங்கலம் கோவில் இருக்குதுங்க அந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகவும் பழமை வாய்ந்தது சரித்திர புகழ்பெற்ற ஒரு கோயிலுங்க அந்த கோயிலை பார்க்குறதுக்கும் நிறைய சுற்றுலா பயணிகள் வந்துட்டு போகிறாங்க அதனால அங்கே இருக்கிற பிஸ்னஸ்ஸு ஹோட்டலு லாட்ஜி அங்கே தங்கக்கூடியவங்க எல்லாருமே பஸ்ல போகிற வர்றது எல்லாமே எல்லா தொழிலுமே அவங்களுக்கு ஜ வந்து இது ஜாஸ்தி ஆகுதுங்க மேச்சேரி பத்ரகாளியம்மன் கோயில் ஒன்று இருக்குதுங்க அதுவும் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலுங்க அங்கேயும் போய்ட்டு வரக்கூடிய ஜனங்கள் இருக்குது இதனால் வந்து உங்களுக்கு போக்குவரத்து ஜாஸ்தியாகுது நுக நுகர்வு ஜாஸ்தியாகுது எல்லா பொருளுடைய நுகர்வும் ஜாஸ்தியாகுது அயோத்தியாபட்டினம் கோயிலும் அதேமாதிரி முக்கியமானதுங்க நுகர்வு ஜாஸ்தியாகும் நுகர்வு ஜாஸ்தியாகும்போதே பணப்புலக்கமும் ஜாஸ்தி ஆயிடுதுங்க இது வந்து ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுனுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு முக்கியமா ஒரு வ வழி வழி வழிமுறையாக இருக்குதுங்க இது சேலத்து வெளியில் எடுத்துக்கிட்டால் ராமானுஜர் கோயில் இருக்குது அது ரொம்ப இப்போ பிரசித்தி பெற்றதாக ஆயிடுச்சிங்க ஹரேகிருஷ்ணா ஹரேராமா கோயில் இருக்குது அதுவும் ரொம்ப பிரசித்தி பெற்றதாக ஆயிடுச்சிங்க இப்போது வந்து இந்தம சித்தர் கோவில் இருக்குது அதுவும் பிரசித்தி பெற்ற கோயில் அதுக்கடுத்தது கந்தாஸ்ரமம் இருக்குது அதுவும் பிரசித்தி பெற்ற கோவிலு இப்போ க இந்த சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருக்கிற முருகன் வ உயரத்தை அதே உயரத்தில் அதேமாதிரி கோயில் ஒன்று முத்துமலை முருகன் கோவில்ங்க அதில் கட்டியிருக்காங்கங்க அதெல்லாம் ரொம்ப பார்க்கக்கூடியது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சுற்றுலா வச்சு வரவங்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னா கடைகளே எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு கடைகளுக்கு மேலே இருக்குதுங்க இந்த நூறு கடைகளும் அந்த ஒரு கோயிலை நம்பிதான் வருது அங்கேதான் அந்த வியாபாரம் முழுக்க நடக்குது ஹோட்டலும் அங்கே ஒரு நாலஞ்சு ஹோட்டல் இருக்குதுங்க இதுவும் இல்லாமல் உங்களுக்கு வ வ வண்டிகள் வாகன வண்டிகள் வாகனங்கள் நிறைய இதுக்காக வேண்டி டேக்ஸி நிறைய போய்ட்டு வர்றது அதனால் வரக்கூடிய வருமானங்கள் இப்படி நிறைய வருமானங்கள் இதனால் ம கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க